தமிழ்நாட்டில் வந்து பயிர்களை அறுவடை செஞ்ச பிறகு அந்த அதை அதை வந்து கொண்டாடுற விதமாக இருக்கிற திருவிழா வந்து பொங்கல் அது வந்து விவசாயிகளுக்காக கொண்டாட்றப்படுற விழா ஸோ வயலில் அறுவடை செய்யறதுங்குறது வந்து ஒரு பயிர் விளையுதுன்னா அதுக்கு முக்கியக்காரணம் வந்து சூரியன் ஸோ அந்த சூரியனை வந்து வணங்க அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக கொண்டாடுற பண்டிகை தான் பொங்கல் அதில் வந்து மொத்தம் நான்கு பண்டிகை ஃபர்ஸ்ட் நாள் வந்து பொங்கல் இது பண்ணுவாங்க செகெண்ட் நாள் வந்து மாட்டுப்பொங்கல் அதாவது அந்த பயிர்கள் விளைவிக்கும் போது வந்து கால்நடைகள் வந்து அதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அந்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக ரெண்டாவது நாள் வந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவாங்க மூணாவது நாள் வந்து காணும் பொங்கல் கொண்டாடுவாங்க அத் அந்தன்னைக்கு வந்து உறவினர்கள் எல்லாத்தையும் வந்து போய் சந்திச்சு அவங்கவுங்க வீட்டில் செஞ்சிருக்கிற பலகாரங்களெல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டு உறவினர்களோட கொண்டாடுறத்துக்கு வந்து மூணாவது நாள் காணும் பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க ஸோ இந்த அறுவடை திருநாள் வந்து மூன்று நாள் பொங்கல் திருவிழாவாக வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடுவாங்க